கலம்காரி ஓவியம்ங்றது ஆந்திரப் பிரதேசத்தில் வந்து உருவான ஒரு ஓவியம் இது வந்து கோல்கொண்டா சுல்தான் முகலாயர்கள் காலத்தில் இன்னும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு விரிவாச்சு இந்த ஓவியம் வந்து இது வந்து அந்தத் துணியில் வந்து வரையக்கூடிய ஒரு ஓவியம் முக்கியமாக இந்த பருத்தி காடாத் துணி அதில் வந்து வந்து ஓவியம் வந்து வரைவாங்க இதுக்கு மொத்தம் ஒரு இருபத்தி மூணு படிநிலையை கடந்து தான் இந்த ஓவியமே வந்து பண்ண முடியும் இதில் மொத்தம் ரெண்டு இருக்குது ஒன்று திருக்காளத்தி இன்னொன்று வந்து மஜிலிப்பட்டினம் ரொம்ப ஒரு பழமையான ப்ரூக்லின்னு சொல்லி ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் உள்ள ஒரு ஓவியம் வந்து மக்களோடய பார்வைக்கு இருக்குது இப்போ இருக்கிற டெல்லியில் கைத்தறிப் பொருட்கள் கலைக்கூடத்தில்க்கூட கிருஷ்ணரோடய வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு திரைச் சீலையில் வந்து இந்த கலம்காரியோடய ஓவியத்துலேயே வரைஞ்சி வெச்சுருக்காங்க கலம்காரி ஓவியம் அதிகபட்சமாக எதில் இருக்குன்னால் மகாபாரதத்துலேயும் ராமாயண அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய அந்தக் கதையை கருப்பொருளாக வச்சு நிறையா வந்து உருவாயிருக்குது கலம்காரி பெயிண்ட் ஓவியம் வந்து அதிகமாக இந்து மதத்தோடு தான் சேர்ந்து வளர்ந்துச்சி அதனால் கலம்காரி ஓவியம் வந்து அதிகமாக இந்து புராணங்களில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து தஞ்சாவூர் பெயிண்டிங் தஞ்சாவூர் ஒ ஓவியம் வந்து சோழர் காலத்துலேயே வந்து அது வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் அதிகமாக எல்லோர்கிட்டேயும் வந்து எடுத்துகிட்டுப் போனது நாயக்கர் காலத்துலேயும் மன்னர் சரபோஜி காலத்துலேயும் அதிகமாக எடுத்துகிட்டுப் போனாங்க முகலாயர்களும் இந் இந்த ஓவியத்தில் வந்து அதிகமாக வந்து எல்லாேருக்கும் தெரிகிற வகையில் எடுத்துகிட்டு போனாங்க சோழர் காலத்தில் பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டு வரையும் தான் இந்த ஒ ஓவியமே இருந்துச்சு தஞ்சாவூர் ஓவியத்தில் வந்து குருநானக்கு அப்படின்ற அவரோடய ஓவியம் வந்து சீடர்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் இருக்கும் அது ரொம்பவே ஃபேமஸ்ஸாக இருந்துச்சு இன்றைக்கும் கூட தஞ்சாவூர் அரண்மனை அந்தக்குள்ளே போனோம்னால் அதில் உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து மதுபானி ஓவியம் மதுபானி வந்து இப்போ இப்போ இருக்கிற இந்த பீஹார் மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓவியம் தான் மதுபானி இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு எல்லாமே இது இந்த ஓவியம் வந்து பெருசானதுக்குக் காரணமே பொண்ணுங்கள் தான் இது ஃபுல்லாமே ஒரு பொண் பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஓவியம் தான் இது இதுக்கு வந்து கலரு எல்லாமே வந்து தாவரத்துலேயோ அதோடய விதைகளில் இருந்தே அதிகமாக எடுத்துப்பாங்க ராமாயணம் இது வந்து எப் எப்போ ஆரமிச்சிச்சுன்னு யாருக்கும் இன்னும் சரியாக தெரியாது ஆனால் ஒரு சில இந்த கதையெல்லாம் கேட்கும் போது இது வந்து ராமாயணத்து காலத்துலேருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னால் ராமாயணத்துள்ளே வர்ற இந்த சீதையோடய கேரக்டரு சீதை எல்லாமே வந்து இதில் வந்து சேர்ந்து வரும் அதனால் மதுபானி ஓவியம் வந்து எப்போ வந்துச்சுன்னு சொல்ல முடியல்ல ஒரு வேளை இது ராமாயணத்தோடு சேர்ந்து இருக்கலாம் முக்கியமாக இது வந்து கிருஷ்ணர் சிவன் ராமரால் அந்த மாதிரி சரஸ்வதி இவங்கள மாதிரி அதிகமாக வச்சுருக்கும் இதுவுமே கலம்காரி பெயிண்டிங் மாதிரி ஒரு இந்து மதத்தோடு இந்து கோயிலிலிருந்து வளர்ந்த ஒரு ஓவியம் தான் இந்த ஓவியம்